இசைக்கருவியில் நிறையா இருக்குது மேளம் ஜால்ரா அந்த மாதிரி நிறையா இருக்குது ஆனால் எனக்கு எந்த இசைக்கருவியுமே வாசிக்கத் தெரியாது கல்யாணத்தில் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் எனக்குக் கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஒரு விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னால் பறை அடிக்க நான் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பறை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து அதை தட்டுறவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பறை வந்து டேன்ஸ்ஸோடு கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை அந்தப் பறையை தான் நான் கற்றுக்குறதுக்கு விரும்புகிறேன் நிறைய யூட்யூப்லலாம் பார்த்தா நிறைய மேரேஜு நிறைய காது குத்து கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி அவேர்னெஸ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் இந்த கலைக்குழுவுலலாம் பார்த்தோம்னா அந்த பறை வந்து தட்டிட்டு ஆடுற அழகே ஒரு தனி அதை பார்க்கும் போது ச்ச மிஸ் பண்ணிட்டோமே கற்றுக்காம விட்டுட்டோமே அப்படின் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் இன்னோரு முறை நீ எதையாவது கற்றுக்க விரும்புகிறியா அப்படின்னு என்னைய கேட்டாங்க அப்படின்னால் யார் கேட்டாலும் நான் கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயோம் டேன்ஸ் ஆடி பறை தட்டி அந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படிங்குறது தான் என்னோடய ஆசை எனக்கு பறை அடிக்க கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை